ஐயா வணக்கம் சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சுங்கய்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ எங்கே போகணுங்கய்யா சென்னைக்கு நாளைக்கு போகிறீங்களா ஆ சரிங்க சரிங்க அப்படிங்களா நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கணும் அங்கே சென்னையில் ஆ ஓ சேரி சரி சரி

ஓ ஏழு எட்டு மணிக்கு நீங்கள் அங்கே சொல்லிடலாம் ஐயா இப்போ நீங்கள் ஏழு எட்டு மணிக்கு அங்கே இருக்கணும்ன்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா தான் நீங்கள் அந்த இடத்துக்குப் போக முடியும் அப்படி நமக்கு இங்கே இப்போ பல்லவன் பார்த்தீங்கன்னா காலையில் தான் நமக்கு இங்கே இப்போ ஆறு மணிக்கு புதுக்கோட்டை வரும் காலையில் மதியானம் பன்னெண்டே காலுக்கு போயிடும் அதேமாதிரி இப்போ இது ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா இங்கே பதினொன்றரை மணிக்கு பதினொன்று அஞ்சுக்கு நமக்கு புதுக்கோட்டையில் வருது காலையில் ஆறே முக்காலுக்கு தான் எக்மோர் போகும் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் அந்த ட்ரெயினில் போனால் லேட் ஆகிருமே உங்களுக்கு அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன் நீங்கள் பேசாமல் இங்கேயிருந்து திருச்சி போய்ருங்க திருச்சி போய்ட்டீங்கன்னா சேது எக்ஸ்பிரஸ் இருக்கும் அதில் ஏறுனீங்கன்னா நீங்கள் காலையில் கொஞ்சம் விடிய காலமே போய்விடும் உங்களுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் இருக்குது திருச்சியிலேருந்து நிறையா ட்ரெயின் இருக்குது நீங்கள் அதில் ஏறுனீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே போய்ட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒரு ஏழு மணிக்குள்ளே நீங்கள் அங்கே போக வேண்டிய இடத்துக்குப் போயிடலாம் செங்கோட்டை ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயின்லாம் போனீங்கன்னா நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் உங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அங்கே ஒரு பன்னெண்டு பதினொன்றைக்கு தான் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை ரெயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன் நீங்கள் போனீங்கன்னா காலையில் வந்து அங்கே ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே போயிடலாம் அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழு மணிக்கு உங்கள் ஸ்பாட்டுக்கும் போயிடலாம் ஆ

சரி இருங்கள் நான் இப்போ டிக்கெட் இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் பதிஞ்சு கொடுத்துர்றேன் நீங்கள் அதில் போய்ட்றீங்களா நான் இப்போ போகிற மாதிரி இப்போ நீங்கள் நைட் காலையில் திருச்சிலேயிருந்து போகிறதும் ஓகே தானே உங்களுக்கு நான் இங்கே பஸ் ஏற்றிவிட்டா நீங்கள் அங்கே போய்ட்டு ஆட்டோ பிடிச்சி போய்ட்றீங்களா

சரிங்கய்யா நான் இப்போ உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ திருப்பி கால் பண்ணுறேங்க ஆ நன்றிங்கய்யா நன்றி ஆ